நம்ம அரசாங்கம் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் அமைக்கப்பட்டு இருக்குது இந்தியா ஒரு நாடு இதில் அனைத்து மாநிலங்களும் இருக்குது இதில் ம அதில் மத்திய அரசு மாநில அரசுனு ரெண்டு இருக்குது மாநில அரசில் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார் இருவத் இரநூத்தி முப்பத்து நாலு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினருங்கள் இருக்காங்க இதில் சட்ட மன்ற உறுப்பினர் நம்மளோடய தேவைகளை எதுவாக இருந்தாலும் செய்து கொடுக்குறாங்க இதுதான் மன் இதில் வந்து மன்னர் ஆட்சினு இருக்குது மன்னர் ஆட்சிங்றது மன்னரோடய விருப்பம்தான் நம்மளை செயல்படுத்த முடியும் நம்மளால் தனியாக எதுவுமே செயல்படுத்த முடியாது மன்னர் சொல்கிறதுதான் நம்ம செஞ்சே ஆகணும் அது அது நம்மள் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது அவரோடய கட்டளைக்கு கீழ் படிஞ்சு தான் நம்ம இருக்க முடியும் மன்னர் ஆட்சினால் இதே ஜனநாயகம்னால் ஒரு அரசியல் அமைப்பு இது மக்களோடய மகிழ்ச்சி உரிமை சமூக ந எல்லாம் பாதுகாக்கப்படுது இதில் வந்து ஜனநாயகம்னால் மக்களால் மக்களுக்காக மக்களுக்காக முக்கியமான கொள்கையெல்லாம் இருக்குது மக்கள் வந்து நம்மளோடய தலைவர நம்மளே தேர்ந்தெடுக்க முடியும் ஜனநாயகத்தில் அதேமாதிரி நம்ம உரிமையை நம்ம விட்டுத் தர முடியாது விட்டுத் தர வேண்டாம் நம்ம அதை வந்து சுதந்திரம் வந்து நம்மளோடய பேச்சு நம்ம பேசுகிறது எதை வேணாலும் பேசலாம் ம க மக் நம்மளோடய கருத்தை எப்படி வேணாலும் வைக்கலாம் அது அத்தோடு நமக்கு யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நாமளே தேர்வு தேர்வு செஞ்சுக்கலாம் யாரோடய தூண்டுதலும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்களிக்கலாம் இதுதான் ஜனநாயகம்